இந்தியாவில் மிக முக்கியமான பண்டிகைன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு மூணு பண்டிகை சொல்லலாம் தீபாபளி தீபாளிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பண்டிகை தான் பொங்கல் அது வந்து தமிழர் திருநாள் வந்து எல்லாருக்கும் எல்லா நாடுகளிலும் சரி அது வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பொங்கல் ஃபங்க்ஷன்னை சொல்லலாம் அதையும் தவிர்த்து வந்து ரம்ஜான் சொல்லலாம் ரம்ஜான் பண்டிகை வந்து முஸ்லீம்காக முக்கியமான ஒரு பண்டிகை இது வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இதே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நியூ நியூஇயர் கிறிஸ்மஸ்னு போனால் அதுக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கான ஒரு முக்கியமான பண்டிகை தான் எல்லாம் மத மதத்தினருக்கும் எல்லாம் பண்டிகையும் ரொம்ப முக்கியமான பண்டிகை தான் இது நம்ம தீப இதில் ஒரு பண்டிகை நம்ம தீபாபளி முக்கியமான பண்டிகையாக எடுத்துக்கிட்டோம்னா தீபாபளிக்கு என்ன பண்ணுவோம் புது டிரெஸ் போடுவோம் அந்த நாளை புதுமையாக கொண்டாடுவோம் புதுநாளாக கொண்டாடுவோம் எல்லாருகிட்டேயும் எல்லார் கால் பெரியவங்க கால்லெலாம் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவோம் புதுநாள் அதுவுமா ஸ்வீட் சாப்பிட்டு ஸ்வீட் கொண்டா எடுத்துகிட்டு கொண்டாடுவோம் பட்டாசு வெடிப்போம் அந்த ஒரு நாள் வந்து அந்த ஒரு நாள் வந்து அப்புறம் போய் ஜாலியாகவும் போகும் சந்தோஷமாகவும் இருக்கும் எல்லாம் புது புது மனிதர்களை பார்ப்போம் புது புது ஆடைகளை அணிவோம் அதில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா அடுத்து வந்து பொங்கல் பண்டிகைங்கிறது தமிழர் திருநாளோடய முக்கியமான ஒரு பண்டிகை அது எல்லா எல்லாரும் எல்லாம் மத எல்லாம் நாட்லேயுமே கொண்டாடுவாங்க அதை வந்து ஒரு முக்கியமான பண்டிகை